எங்கள் பகுதினு எடுத்துக்கிட்டீங்கனால் ஈரோடு ஸோ ஈரோடு டிஸ்ட்ரிகில் தேசிய அளவில் போட்டி தேர்வுகளில் வந்து நம்ம குழந்தைகள் அதாவது காலேஜ் முடித்தவங்க நிறையா பேர் அதில் வந்து பங்கேற்கிறாங்க காமராஜரோடய ஒரு எப்படி சொல்வது கல்வி முறை அப்படினு ஒன்று அவர் கொண்டு வந்ததை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஊரில் வந்து நிறையாவே பின்பற்றுறாங்க அதேமாதிரி சில கல்வி நிறுவனங்கள் இதை வந்து ரொம்ப ஆதரிக்கிறாங்க அவங்க வந்து அவர்களோட தனியான இன்ஸ்டியூட் மாதிரி ஒன்று வச்சு அதில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதனாலே நிறைய எப்படி சொல்வது அடிமட்ட அளவில் இருக்கிற பசங்களுக்குமே இது வந்து ரொம்ப ஒரு உதவிகரமாருக்குது அவர்களும் வந்து இதை வந்து ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க இதில் வந்து முழு ஈடுபாட்டோடு பங்கேற்கிறாங்க அதில் பயன்படுகிறாங்க அதனால் இது ஒரு நல்ல விஷயம் இன்னமும் இதை வந்து அந்த அந்த முன்னேற்ற பாதையில் இன்னும் கொண்டுப்போவது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து எப்படி செய்கிறாங்கனு பார்ப்போம்